எங்கள் சொந்த தோட்டத்தை பராமரிக்கும்போது என்னான்ன பிரச்சனை வந்துச்சுனா கொசுக்களும் பூச்சிகளும் தான் அதிகமாக வந்துச்சு ஏன் அப்படிங்கிறப்ப எங்கள் தோட்டத்தை சுற்றியுமே வந்து நாங்கள் கம்பி வேலியாக வச்சிருப்போம் கம்பி வேலியை வச்சிருப்போம் ரெண்டாவது வந்து கேட்டு மாதிரி போட்டு அதுக்கு நாங்கள் பூட்டு போட்டும் வச்சிருப்போம் அப்போ வந்து அந்த தோட்டத்துக்கும் பின்னாடி வந்து ஒரு குட்டை அந்த குட்டை வந்து ரொம்ப குழியாகவும் இருக்காது ரொம்ப மேடாகவும் இருக்காது ஒரு ஒரு ஆள் எறங்குனா கால் மட்டும் தெரியாத அளவுக்கு தான் அந்த குட்டை இருக்குமே அதில் வந்து நிறைய பாலித்தீன் கவர் ப்ளாஸ்டிக் உடஞ்ச ப்ளாஸ்டிக் மாதிரி அதுலாம் நிறையா கிடக்கும் கண்ணாடி துண்டு அந்த மாதிரி கிடக்கும் அப்போ வந்து மழை டையத்து பார்த்திங்கனா நிறைய தண்ணி தேங்கி அந்த இடத்துலேர்ந்து கொசு பூச்சிகள் இந்த மாதிரி நிறையா அந்த இடத்துல கிடந்துச்சு அப்போ நாங்கள் எவ்வளோ தான் அந்த தோட்டத்தை சுத்தமாக வச்சுருந்தாலும் எப்படியுமே அந்த கொசு பூச்சிகள் இதெல்லாம் வந்துரும் நிறைய தடவை வந்து பூச்சி மருந்து அடிச்சிருக்கோம் அப்புறம் வந்து சாம்பல் அதாவது சமைப்போம் இல்லையா விறகு வச்சி அதனுடைய மறுநாள் பார்த்திங்கனா அந்த நெருப்பு விழுந்து சாம்பல் இருக்கும் அந்த சாம்பலை வந்து நாங்கள் செரிக்கு செடி போட்டுருவோம் அப்புறம் வந்து பாத்திக் கட்டி தண்ணி விடுவோம் அப்புறம் வந்து சாணம் மாட்டு சாணம் இருக்குல்லையா அதை கரைச்சி தெளிப்போம் செடிக்கு மேலே சிக்கினா பூச்சி வந்து இருக்காது போய்விடும் அப்படிங்கிகறதுக்காக நாங்கள் அதை பண்ணுவோம் அப்புறம் வந்து கொசுவல எவ்வளோ தான் நம்ம வந்து பூச்சி மருந்து அது இதுன்னு அடிச்சாலும் அது உ கொஞ்ச நாளைக்கு தான் அந்த பூச்சி வராமல் இருக்கு திரும்பவுமே அந்த கொசுலாம் வர ஆரமிச்சிருது அந்த பூச்சிங்கள்லாம் வர ஆரமிச்சிருது அப்போ ஒரு செடிக்கு கீழே பார்த்தோம்னா அவ்வளோ கொசு இருக்கும் பூச்சி அவ்வளோ இருக்கும் அதனால் தோட்டத்தை பராமரிக்கவே முடியாது அப்படி இருக்கறப்போ தான் அந்த கொசு வலை என்னன்னா அந்த கொசு வலைக்கு உள்புறமாக வந்து நாங்கள் கொசு வலையை சுற்றியும் வந்து கட்டி வச்சிருப்போம் அது ஃபுல்லாக சரியாவுன்னு சொல்ல முடியாது ஓரளவு அதிகமாக வர கொசு பூச்சிகள்லேர்ந்து கொஞ்ச கம்மியாக வரும் அந்த வலையிலேர்ந்து தாண்டி வராது அப்படிங்கிறதுக்காக போட்டு வச்சிருப்போம் இது தான் நாங்கள் எதிர்கொள்ளிக்கிட்டுருக்குறோம்